மருந்துகள்லாம் வந்து மலிவு விலையிலே கிடைக்கிது இங்கே நாமக்கலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருசாக மருந்துக்கெல்லாம் நாங்கள் செலவு பண்ணுறதில்ல ஏன்னால் ஜிஹெச்சில் ஃப்ரீயா கிடைக்கிது பேஷண்ட்டுக்கு இன்னும் வீடு வீடாக இல்லம் தேடி வர்ற மாதிரி சுகர் ப்ரஷர் இருக்கவங்களுக்கெல்லாம் வீடு வீடுக்கே வந்து செக் பண்ணி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தட்றாங்க அதுனால் அவங்களுக்குலாம் அலஞ்சு போயி மாத்திரை வாங்குற சிரமம்லாம் கிராமத்தில் இருக்குறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் குறச்சிருக்காங்க அதை விட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த அம்மா மருந்தகம் அப்புறம் அந்த இன்னும் ரெண்டு மூணு மெடிக்கல்ஸுலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் விலைக்கே நமக்கு தர்றாங்க அதையும் தாண்டி சுத்தமாக காசு கொடுத்தே வாங்க முடியல அப்படிங்கிறவங்கலாம் வந்து நாங்கெல்லாம் ஜிஹெச்சிக்கு போயி நாங்கள் வாய்ங்கிறோம் எதாவது கொஞ்சம் கொஞ்சம் செலவு லைட்டா எதையும் வாங்கணும்னா மட்டும் ஒரு ஐநூறுபாய்க்குள்ளே எப்பயாவது செலவு பண்ணி மாத்திரை வாங்குற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிஹெச்சிலே நாங்கள் எல்லாமே டயாலிஸ் பண்ணுறதுல இருந்து காய்ச்சல் சளி தலைவலி இது எதுக்கு போனாலும் சரி எல்லாமே ஃப்ரீயா பார்த்து நம்ம மாத்திரை மருந்தெல்லாம் அங்கேயே கொடுத்துடுவாங்க அதுனால் மருந்து வாங்குற செலவெல்லாம் அதிகம் இல்லைங்க